எங்கள் ஊர் சைடில் இப்போ மேக்சிமம் வந்து நிறைய இந்த கம்பெனி ஜட்டி கம்பெனி துணி கம்பெனி அந்த மாதிரிதான் அதிகமாக தொடங்கிருக்காங்கள் அதில் வந்து எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை எனக்கு வந்து தனியாக தொழில் தொடங்கணும் அப்படினா எனக்கு வந்து மில்க்கு பால் சொசைட்டி அந்தமாதிரி தொடங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது பால் சொசைட்டினால் இப்போ நம்ம பால் வந்து நம்ம விவசாயிகள் வந்து நம்மக்கிட்டவே டேரெக்ட்டாக கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை வந்து நம்ம வந்து ஓனாக வந்து சப்ளே பண்ணலாம் அப்படியும் இல்லைனா நம்ம அப்படியே வந்து மில்க்கு பேங்க்குக்கு அனுப்பலாம் அந்தமாதிரி செய்யலாம் எனக்கு அந்த பிஸ்னஸ்ல தான் இன்ட்ரஸ்ட் இருக்குது எனக்கு இந்த துணி பிஸ்னஸ்ல இன்ட்ரஸ்ட் இல்லை மில்க் பிஸ்னஸ் வந்து இ தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்குது